தமிழ்நாடோட பொருளாதாரம் ரொம்பவே நல்லா இருக்கு அதற்கு காரணம் ரொம்ப நிறையாவே இருக்கு சிலது சொல்லணும் அப்படின்னா வந்து மைக்ரேஷன் அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு நம்ம மா மாநிலத்தில் இருந்து மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் நிறையா பேர் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்ல வேலை செய்யறாங்க அவங்க நிறையா வேலை செய்றனால நிறைய கம்பெனிகளில் வந்து ப்ரொடெக்டிவிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்கு அதனால வந்து நம்பளுடைய பொருளாதாரமும் நிறையா மேலையே வருது அதுவும் ஒன்று நம்ம ப்ளஸ் வந்து பெங்ளூர் பக்கத்துல இருக்கோம் தமிழ்நாடு வந்து பெங்ளூர் பக்கத்துல இருக்கனால அதுவும் ஒரு மெட்ரோபொலிட்டியன் சிட்டி அது ரொம்ப நல்லா டெவலப்டாக இருக்கு நம்ம ரெண்டு க நம்ம ரெண்டு இடங்களுக்கும் உள்ள கனெக்டிவிட்டி அதுக்கப்புறம் நமக்குள்ளே இருக்கிற ட்ரேஜ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அதுவும் ஒரு காரணம் தான் இந்தமாதிரி நிறைய மெட்ரோபொலிட்டியன் சிட்டிஸ் எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் ரொம்பவே கட கடன்னு நம்மளுடைய பொருளாதாரம் எல்லாமே வளரும் அதுக்கப்புறம் நம்ம நா நிறைய தொழில்நுட்பங்கள் நிறைய தொழில்கள் எல்லாமே பண்ணுறாங்க அந்த தொழில்களும் நிறையா செழித்து நல்லாவே வந்து செயல்படுது அப்படிங்கிற காரணத்தினால் நல்லாவே வந்து நமக்கும் நம்மளுடைய பொருளாதாரம் ஏ ஏறிக்கிட்டே போகுது இதெல்லாம் சில காரணங்கள் இன்னும் நிறையாவே இருக்கு